இப்போ நம்ம அதிகமாக எந்த மாதிரி பொருள்லாம் சாப்பிட யூஸ் பண்ணுறோம் காய்கறி யூஸ் பண்ணுவோம் பழம் யூஸ் பண்ணுவோம் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் இதெலான் எங்கள் வந்து உருவாக்குறேன்னு கேட்டிங்கன்னா வந்து கிராமங்கள் சைடு தான் உருவாக்கிறோம் நம்ம கிராமங்கள் சைடு உருவாக்குகிற பொருளை வந்து எப்படி கொண்டு வரோம் நம்ம மக்கள் சைடு சேக்குறோம் அப்படி கேட்டால் இப்போ கேட்டிங்கன்னா வந்து அந்தந்த ஊர்ல வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் வந்து என்னருக்கு வந்து உழவர் சந்தை இருக்குது இங்கே உருவாக்குன பொருள் வந்து உழவர் சந்தையில கொண்டு வந்து மக்கள் எல்லாரட்டியும் வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க இது தமிழ் நாட்டை பொறுத்த வரையிலும் தமிழ் நாட்டை பொறுத்த வரையிலும் உழவர்சந்தை இருக்குது அதுமட்டுல்லாமல் இது கவர்மண்ட்டா ஏற்படுத்துன ஒரு அமைப்பு கவர்மண்ட் ஏற்படுத்துன அமைப்பு மட்டும் இல்லாமல் இப்போ நார்மலாக நம்மளமாதிரி மக்கள்லாம் இருக்காங்கள்ல வந்து ஊரில் கடை போட்டுருப்போம் கடையில் வந்து பொருள் அங்கயிருந்து எடுத்துட்டு வந்து விற்பாங்க இந்தமாதிரி மூலயமா வந்து நம்மள்ட்ட வந்து பொருளை கொண்டு வந்து சேர்க்குறாங்க வந்து அப்படி அது எல்லா பொருளுமே வந்து நம்மள்ட்ட வந்து முழுமையாக வந்து கிடைக்கிதான்னு பார்த்திங்னா வந்து கிடையாது அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் ஃபுட் உணவிருக்கும் வந்து தக்காளி ஒரு இடத்துல அதிகமாக விளையும் இப்போ தக்காளி வந்து நம்ம ஊரில் வந்து வில கம்மியாயிருக்கும் பக்கத்தூர்ல கேட்டிங்கனா விலை அதிகமாயிருக்கும் என்னன்னு கேட்டிங்கனா வந்து விலைவிக்குற இடத்த பொறுத்து தொலைவு கூட காரணமாயிருக்கலான் வந்து அந்த தொலைவை பொறுத்து தொலைவை பொறுத்து மக்கள்கிட்ட கிடைக்க கூடிய பொருளோட மதிப்பு வந்து அதிகமாகவும் கம்மியாயிருக்கும் அதுமட்டுல்லாமல் வந்து நம்ம ஊர் காலநிலைக்கு ஏற்றமாரி வந்து வேற டிஃரெண்ட்டாகவும் வந்து நிறையா பொருட்கள் வந்து விளைவிப்பாங்க வந்து எல்லா ஊர்லையும் பார்த்திங்னா வந்து சில காய்கறி மட்டுந்தான் இருக்கும் சில ஊருக்குள்ளே வந்து ஸ்பெஷலான காய்கறி இருக்கும் வந்து நூல்கோல்லான் கேட்டிங்கனா வந்து தமிழ் நாட்டில் விலையுமான்னு கேட்டா வளராது அதுக்கு வந்து அதர் வேற மாநிலங்கள்லிருந்து நம்மள்ட்ட இறக்குமதி பண்ணி வந்து நம்மள்ட்ட கொடுக்குறாங்க இந்தமாதிரி மூலயமா வந்து நம்மள்ட்ட வந்து வேற ஊரில் கூடி விளைவிக்கிற பார்ட் வந்து நம்மள்ட்ட வந்து கிடைக்கிறதுக்குண்டான எல்லா விலையும் ரெடி பண்ணி நம்ம கவர்மண்ட் வந்து ரெடி பண்ணி தருது அதுமட்டுல்லாமல் வந்து உழவர் சந்தைன்னு சொல்லியிருந்தனா உழவர் சந்தை மூலயமா வந்து நமக்கு கிடைக்க கூடிய பொருளை வந்து நம்மள்ட்ட வந்து சேல் பண்ணுறாங்க அடுத்து வந்து தனியார் மையமாக கடை வச்சிருக்கிறாங்க அதுமட்டுல்லாமல் சில வந்து பெரும் சந்தைகளிருக்கும் நீங்கள் போய் பார்த்திங்னா வந்து நம்ம கடைத்தெருவுல வந்து பெரிய பெரிய கடைலாம் இருக்குல கார்ப்பரேட் சொல்லுவாங்கள்ல அந்த முறையில வந்து நாம கிராமங்கள்ல விற்கிற விவசாயப்பொருள் வந்து நம்மள்ட்ட கொண்டு சேர்க்குறதுக்கு வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க என்ன சிரமன்னு கேட்டிங்கனா வந்து விளைவிக்கிற எல்லா பொருளுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இங்கே வந்து சேருரதில்லை அதிகமாக விளைவிக்கும் போது வந்து சில வந்து பயிர்லாம் லாஸாயிருமில்லை அந்த லாஸ்லாம் போக மீதி தான் வந்து நம்மள்ட்ட வந்து மதிப்பு கூட்டி கூட்டி வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு அடிப்பட விலயத்தாண்டி அதிக ரேட்டுக்கு வந்து நம்மள்ட்ட வருது